நான் வந்து நிறைய ஊருக்கு வந்து பைக்கிங் ரைட் போயிருக்கேன் ஆனால் வந்து எனக்கு பைக்கிங் ரைடு போவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய இடத்துல வந்து ஹில்ஸ்லெலாம் நல்லா வளைஞ்சு போகும் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து அதை வந்து நம்ம பார்த்துதான் போகணும் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம பொறுமையாக போகணும் ஆனால் பைக்கிங் ரைட்ன்னா ஒரு கொடைக்கானல் ஏற்காடு ஊட்டி இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த பைக்கிங் ரைட்ருக்கிறப்ப நம்ம வந்து பொறுமையாக போகணும் எந்த இடத்துல இந்த வேகத்தடைக்கெலாம் போனால் அந்த இடத்துல வண்டி ஒரு மாதிரி ஓட்டுவாங்க அது ஒரு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக போய்விட்டு வளைஞ்சு போகிற மாதிரி இருந்தால் அது ஒரு தனி போவது சுகமும் இருக்கும் அப்படியே பைக்கிங் ரைட் போனால் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே போய்க்கிட்டே இருக்கணும் ஃபாஸ்டாக வண்டியில் போய்க்கிட்டே இருக்கணும்போல் ஆசையாக இருக்கும் ஆனால் பைக் ரைட் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஒரு பைக் ரைடு போகணுன்னா இப்போது கூ ஊட்டியில் வந்து ஊட்டியில் நாங்கள் பைக் ரைட் போய்கிட்ருந்தோம் எனக்கு தெரிஞ்சவங்க போய்கிட்ருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டாகிட்டாங்க அந்த ரைடு போகிறப்ப ஏன் எனக்கு அது மூலயமா நான் நிறையா ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க ரிலேட்டிவ் அதுக்கு மூலயமாவும் ரிலேட்டிவ் நிறையாப் பேர் எனக்கு கிடைச்சிருக்காங்க அதனால் வந்து எனக்கு பைக் ரைட்ன்னால் ரொம்ப பிடிக்கும்